நாகப்பட்டினம் மாவட்டம் அப்படிங்கிற பற்றி நாகப்பட்டினம் மாவட்டத்தை பற்றி சொல்லணும்னால் நாகப்பட்டினத்தில் வந்து பொதுவான சமூக கலாச்சார நடைமுறைகள் பழக்க வழக்கங்களை பற்றி கேட்டிருக்கிங்க அது என்ன மாதிரி பழக்க வழக்கம் அப்படினா இப்போ நாகப்பட்டினம்னு எடுத்துக்கிட்டாவே நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்டு வந்தே எங்களுக்கெலாம் ஞாபகம் வரது என்னெனா மீன் மீன் வந்து நாகப்பட்டினம் சைடில் வந்து அதிகமாக பிடிப்பாங்க எல்லாேருமே வந்து ஒரு மீனவராக வந்து இருப்பாங்க எல்லாேருமே மீன் பிடிப்பாங்க மீன் பிடிச்சு வியாபாரம் பண்ணிவிட்டு இருப்பாங்க அதனால நாகப்பட்டினத்தில் வந்து நாகப்பட்டினம்னு சொன்னாலே ஞாபகம் வரது என்னெனா எங்கள் ஏரியாவில் மீன் தான் மீன் வந்து பிடிப்பாங்க மீனோட விலையும் பார்த்தீங்கனா கம்மியாக இருக்கும் ஒரு நல்ல நல்ல மீனை தரமான மீனை வந்து பிடிச்சு கொடுப்பாங்க அப்புறம் நாகப்பட்னத்தில் வந்து

இருக்கிற பொருளோட விலைகளெல்லாம் வந்து கொஞ்சம் ப்ரைஸ் கம்மியாகதான் இருக்கும் நாகப்பட்டனத்தில் வந்து இப்போ நானே திருவாரூர் டிஸ்டிக்கு நான் வந்து இப்போ நாகப்பட்டின டிஸ்டிக்கில் உள்ள காலேஜில் தான் படிச்சுட்டு இருக்கேன் இதற்கான போக்குவரத்து வசதி அதெலாம் வந்து நல்லாயிருக்கும் கலாச்சார நடைமுறைகள் அப்படிங்கிறதுதான் என்ன மாதிரி பழக்க வழக்கம்னா எப்படியும் வீட்டுக்கு ஒருத்தர் மீனவர்கள் இருப்பாங்க பழக்க வழக்கம் வந்து அவங்களுட்ட வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும் அவங்க ரொம்ப எளிமையாக பழகுவாங்க ஏதாச்சும் ஒரு ஹெல்ப் அப்படினால் நல்லா சூப்பராக பண்ணுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸெலாம் பார்த்தீங்கனா நாகப்பட்டினம் சைடிலேருந்து தான் வராங்க என் ஃப்ரெண்ட்ஸெலாம் பார்த்தீங்கனா ரொம்ப நல்ல பழக்க வழக்கம் ரொம்ப நல்ல கலாச்சாரத்தோடு தான் இருப்பாங்க நல்ல ஒரு ஹெல்பிங் மையின்டு உள்ள பசங்கள் அவங்க ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்க எளிமையாக பழகுவாங்க எப்போதும் போல் ஜாலியாக ஒரு பாகுபாடு பார்க்காம எல்லாேருகிட்டயும் நல்லா பழகு வாங்க வேறு நாகப்பட்டினம்ன்னு சொன்னால் வந்து எது ஃபேமஸ்னால் நாகப்பட்னத்தில் வந்து நிறையா பெரிய பெரிய காலேஜெலாம் இருக்குது வெளிலியிருந்து வந்து நிறையா பேர் எங்கே படிக்கிறாங்கன்னு கேட்டாங்கனால் நாகப்பட்னத்தில் தான் சொல்லுவாங்க ஏன்னால் பெரிய பெரிய இன்ஜினியரிங் காலேஜி ஆர்ட்ஸ் காலேஜெலாம் நாகப்பட்டனத்தில் தான் இருக்குது இங்கே படிச்சுட்டு வெளியில் போகிற பசங்களும் ஒரு நல்ல தன்மையோடு நல்ல திறமையோடு தான் வெளியில் போகிறாங்க இங்கே உள்ள பழக்க வழக்கங்களும் நம்ம ஊரில் உள்ள பழக்க வழக்கங்களும் கொஞ்சம் டிஃப்ரன்ஸ்சாக தான் இருக்கும் அது வந்து பகுதிக்கு மாநிலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும் தான் இங்கே நாகப்பட்டின மாவட்டத்தில் அது வந்து சிறப்பாகவே இருக்குது அவங்களோட கலாச்சாரமும் சமூகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கனா வந்து ஒரு பாகுபாடு இருக்காது சமூக பகுபாடு என்பது வந்து அந்தளவுக்கு இருக்காது யாருமே வந்து பிரித்து பிரித்து பேசுவது அந்த மாதிரியெலாம் வைச்சுக்க மாட்டாங்க ஏன்னால் எல்லாேருமே நார்மலாக எளிமையா பழகுவாங்க சூப்பராக பேசுவாங்க நல்லா பண்ணுவாங்க அதனால வந்து பாகுபாடுங்கிறது வந்து இவங்கள்கிட்ட இருக்காது